ஹலோ மேம் நான் இங்கே கேந்திர வித்யா ஸ்கூலில் ஸ்டாஃப் பேசுகிறேன் ஆ இந்த இந்த ஸ்கூலில் ஆன்வல் டே ஃபங்ஷன் வருது அதுக்கு ஸ்டுடண்ட்ஸ்கெல்லாம் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணும் ஆ ஒரு டொண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ட்ரெஸஸ் வேணும் ஆ நெக்ஸ்ட் மன்த்து நெக்ஸ்ட் ஆ இல்லை அதாவது நெக்ஸ்ட் மன்த்குள்ள கொடுத்துடலாமா ஆ ஓகே இது வேறு என்ன இது காஸ்ட்ல்லாம் எவ்வளோ வரும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இல்லை டிசைன்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு அதுக்கு கிளாத்தும் கொடுத்துடுருவாங்க நீங்கள் அதை ஸ்டிச் மட்டும் பண்ணி தரணும் ஆ ஆமாம் ஆமாம் ஓ சரி ஸ்டுடண்ட்ஸ் தான் மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் எப்போ எப்போ கொண்டு வரலாம் ஓ ஓ ஓகே ஆ ஓகே மேம் ஓகே மேம் அப்போ நான் நாளைக்கே வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு டீடைல்ஸ்லாம் சொல்லிட்டு போயிடுறேன்

அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டிசைனில் செலப்ரேட் நிறைய டான்ஸ் பர்ஃபாமென்ஸ்லாம் இருக்குது சில பேர் வந்து இது ஸ்டோரி டெல்லிங் அதே மாரி நிறைய பர்ஃபாமென்ஸ் இருக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும் நான் நேரில் வந்துட்டு அது எப்படின்னு சொல்லிடுறேன் ஆ ஓகே மேம் ஓகே மேம் தங்க் யூ